இப்போ அமேசானில் நான் ஒரு ஃபோன் வாங்கினேன் விவோ வொய் ஃபிஃப்டி சிக்ஸு இதில் வந்து எயிட் ஜிபி ரேம்மு ஐம்பது எம்பி கேமரா நூற்றி இருபத்தெட்டு ஸ்டோரேஜு அதுக்கடுத்து இது ஃபை ஜி ஃபோனு அதனால நெட்டு வந்து ச செமையாக இது பண்ணுது நெட்வொர்க் நல்லா கிடைக்குது எந்த இடத்துல இருந்தாலும் நெட்டு நல்லா கிடைக்குது அதுக்கடுத்து இதுக்கு ஸ்மார்ட் இது அதுக்கடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது ஃபேஸ் லாக் இருக்குது எல்லாமே இருக்குது அப்புறம் சொல்ல போனால் இது ஸ்க்ரீன் ஃபுல் ஸ்க்ரீனு பார்க்குறதுக்கும் செமையாக இருக்குது அதுக்கடுத்து எயிட் ஜிபி ரேம்னால் கேம்ஸு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது எதுக்குமே கேங் ஆக மாட்டேங்குது நல்லாயிருக்கு அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஃபோன் ஸ்பீ ஸ்பீக்கரு இல்லைனா இது ஸ்பீக்கரெலாம் செமையாக இருக்குது என்ன சொல்கிறேன்னா ஹெட் செட்டே போட தேவையில்லை நல்லா கேட்குது நாய்ஸ் இல்லாமல் எல்லாமே நல்லா நாய்ஸே இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு அதுக்கடுத்து ஃபோன் பேசுவதுல ஃபோன் பேசும்போது நல்லா சவுண்ட்டெலாம் நல்லா கேட்குது அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் நூற்றி இருபத்தெட்டுனால நல்லா நம்ம இது மெமரி கார்டு போடாமலே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு அதுக்கடுத்து ஃபோனு குவாலிட்டினால் நல்லாதான் இருக்குது மற்ற எதுவும் பிரச்சின கிடையாது